உங்கள் பகுதியில் உள்ள கலை மற்றும் கைவினை துறையானது அவற்றின் கலை மற்றும் கைவினை பொருட்கள்களான பொருட்களுக்கான அறிவுசார் சொத்து மற்றும் பதிப்பு உரிமை தொடர்பான சிக்கல்களை எப்படி கையாள்கிறது அதாவது இப்போது ஒரு கலையில் இருக்க கலை பொருட்களோ கலைவினை கைவினை பொருட்களோ எதுவாக இருந்தாலும் இப்போது வந்து ஒரு கலைஞர் வந்து ஒரு பொருளை சொல்லப் போனோனா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா ஒரு ஓவியர் வந்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது அவரோடத்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து காட்டணும் அதுக்காக நிறைய சட்டங்கள் இருக்குது உரிமைக்கான சட்டங்கள்ருக்கு அதேமாரி அதன்ல வந்து அவங்க போடுற கையெழுத்து அது தான் அவங்களோட வந்து அவங்கள காட்டும் அதேமாரி சில கைவினை பொருட்களும் இருக்குது நிறையா வகையான கலைஞர் உருவாக்கிற கைவினை பொருட்கள் அவங்கவிங்களோட கலைகளில் உருவாக்கிற பொருட்களுக்கு அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து காட்டணும் ஸோ அது காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுன்னால் அவங்களுக்குனு ஒரு லோகோ கொடுத்து அவங்களுக்குனு ஒரு நேம் கொடுத்து அதை வெச்சு அவங்களோட அடுத்து அடுத்து விஷயங்கள் வந்து அது அதன் பின்னணியாக வர மாதிரி பண்ணும் அதுக்கு வந்து நிறையா சட்டங்கள் இருக்குது அவங்களுக்குனு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து உரிமை தொகை மாதிரி உரிமைக் கொடுத்து அதன்படி அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தில் வந்து நடத்துகிற மாதிரியான விஷயங்கள் நிறையாவே இருக்குது ஸோ அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது தான் கலையில இருக்கவங்க அடுத்தடுத்து பண்ணுவாங்க ஓகே நம்ம பண்றது தான் இந்த பொருள் இதுக்கான உரிமை நம்மகிட்ட இருக்குது இதை வச்சு நம்ம அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அடுத்து அடுத்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அடுத்து அடுத்து கைவினை பொருட்கள் அதிக அதிகமாக உருவாக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புது கலைகள் யூஸ் பண்ணி நம்மளை வித்தியாசமாக பங்களிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுக்காக இருக்கற உரிமைச் சட்டங்கள் ஒப்பந்தங்கள் காப்புரிமைகள் இதலாம் நம்ம யூஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணி பண்ணணும்